சார் ஹெச்ஆர் ஆஃபீஸுங்களா சார் நான் ஐடி மேனேஜர் பேசுறேங்க சார் ஆ சார் குட் மார்னிங் சார் அந்த ப்ராஜெக்ட் நம்மளுது ஒன்று போயிட்டுருக்கு இல்லைங்களா இப்போ அதுக்கு நமக்கு ஆளுங்க நிறைய தேவைப்பட்றாங்களேங்க சார் ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாம் நாம கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணா நல்லா இருக்குமே எதாவது ரெக்ரூஷன்க்கு எதாவது ப்ராஸஸில் இருக்காங்களாங்க சார் யாராவது ஏங்க சார் இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் டேட்டில் இருக்கு இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேர் லீவ்வில் போயி இருக்காங்க இப்போ அந்த ஒர்க் வேறு பெண்டிங்கில் இருக்கிறனால நமக்கு ஃப்ரெஷர்ஸ் இருந்தா தாங்க சார் பரவாயில்ல இப்போ ஆல்ரெடி ரெஸ்யூம் கொடுத்துட்டு போயி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களை யாராவது நீங்கள் கூப்பிட்டு வெரிஃபை பண்ண முடியுங்களா சரிங்க சார் சார் நாம நம்ம டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறதவிடங்க சார் இன்டெர்ன் மாதிரி எதாவது கூப்பிட முடியுமான்னு பார்க்கலாங்க சார் ஃப்ரெஷர்ஸ் ஆ மாதி ம் சார் இன்டெர்ன் மாதிரி கூப்பிட்டோம்னா நாம அந்த வேலையும் கத்து கொடுத்தமாரியும் இருக்கும் நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க சார் நமக்கு தேவை நமக்கு ப்ரோகிராமிங் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் தேவை அந்தமாதிரி யாராவது ரெஸ்யூம் இருக்காங்களாங்க சார் சார் இவங்க வேலை கேட்டு வராங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட பூரா வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு வேறு கம்பெனி நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போயி விட்றாங்க நமக்கு வேலை அப்படியே பெண்டிங்கில் நிற்கிதுங்க சார் இது தான் நடக்குது சார் நாம சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கு ஏன்னாங்க சார் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டு நாம வந்து ஹையர் ஆஃபீஸியலுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்குங்க சார் இப்போ ப்ராஜெக்ட் முடிக்கலனா நாம முடிக்கலன்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே பிளாக் மார்க் போட்றாங்க நாம சீக்கிரமாக நம்ம முடிச்சு கொடுத்தா தான் நமக்கு பேர் கிடைக்கும் மாட்டுக்கிருதுங்க சார் அப்பரைசல்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் கொஞ்சம் பாருங்கள் சார் தேங்க் யூ